ஆ எங்கள் வீட்டுல மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்க்கறோம் வளர்க்கறோம் மாட்டுக்கு கொட்டா போட்டுருக்கோம் ஆடுக்கு குன்று இது கொட்டா போட்டுருக்கோம் கோழிக்கு குன்று அடைச்சிருக்கோம் ஏ மே வெய்ய நாளில் அவுத்து உட்டு வயலில் கொண்டு கட்டுருவோம் மேய்ஞ்சிட்டு வந்துரும் மழை நேரத்தில் எங்க வீட்டில் எங்ககள் பசங்க நான் எங்கள் பொண்ணு எல்லாம் பார்த்துப்போம் புல் அறுத்தாந்து போடுவோம் மாட்டை குளிப்பாட்டுவோம் ஆட்டெல்லாம் குளிப்பாட்ட மாட்டோம் கோழிக்கு தீவனம் போடுவோம் சோறு எல்லாம் போட்டு நாங்கள் வளர்ப்போம்